எனக்கு எந்த விஷயங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கும்னால் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது புக்ஸ் படிக்கிறது படம் பார்க்கறது மியூசிக்ஸ் கேட்க்குறது டிராவல் பண்ணுறது ஸோ இந்த விஷயங்கள்லாம் நாம் பண்ணும்போது நம்மளே அறியாமல் நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு ஆனந்தம் இனம் புரியாத ஒரு ஆனந்தம் நமக்குள்ளே வரும் எப்படின்னா ஒரு புக்ஸ் படிக்கும்போது ஒரு கேரக்டராகவே நாம வாழலாம் அந்த அந்த புக்கு முடிச்சு அந்த புக் ஆகட்டும் அந்த படம் பார்க்கும் ஒரு ஃபீல் குட் மூவிஸ் புக் படிக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த அந்த புக்கினுடைய இம்பாக்ட் அந்த மூவியினுடைய இம்பாக்ட் நமக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் அந்த பாடல் கேட்க்கறதும் அப்படிதான் ஒரு ஈவினிங் ப்ளசண்ட் ஈவினிங் டைமில் ஒரு டீ காஃபி சாப்பிடுட்டு ஒரு ஒரு இயற்கையை ரசிச்சுட்டு ஒரு அ அ ஒரு அருமையான பாடல்கள் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அட் த சேம் டைம் வந்து டிராவல் ஏதாவது ஒரு புது இடத்துக்கு போய் அந்த இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற வாழ்க்கை ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு நாள் போனாலும் வருஷத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு நாள் அந்தமாதிரி இயற்கையோடு ஒரு ஒரு இயற்கை காற்று இயற்கையான சூழல் சூழலோடு ஒரு எந்தவொரு பொல்யூஷனும் இல்லாத ஏரை நாம் சுவாசிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னொன்று மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஸோ உண்மையாகவே சொல்லணுன்னால் எனக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சதை யாருக்காவது சொல்லிக் கொடுக்கறது மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கறது அந்தமாதிரி விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க அவங்க ஃபேஸில் வர அந்த ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனை பார்த்தா நமக்குள்ளே வர ஒரு சந்தோஷம் ஒரு ஒருத்தவர்களுக்கு ஃபிஸிக்கல் ஹெல்ப் நமக்கு அவங்களுக்குத் தேவையான பொருட்கள் கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்குத் தேவையான அறிவை கொடுக்கும்போதும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் லிட்ரலாக சொல்லணுன்னா மற்றவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவியை பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க ஃபேஸை பார்த்து அது எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நான் நான் என்ன என்ன நெனச்சு ஹாப்பியாக இருக்கக்கூடிய எனக்கு ஹாப்பியான விஷயங்கள் என்னென்னா என்னதான் நமக்கு எவ்வளோ இதாக இருந்தால் எவ்வளோ பிரச்சினைகள் இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுத்து அதில் வர ஹாப்பினஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்